மேட்டூர் போயிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா அந்தக் காலத்தில் கட்டின டேம்னு சொல்கிறாங்க நூறு அடி உயரம் கொண்ட டேமு அதுவும் இல்லாமல் அது அவ்வளோ கொள்ளளவு கொண்டுள்ளது தண்ணீர் அவ் தண்ணீர் ஃபுல்லாக இருக்குது அப்றம் தண்ணீர் பார்த்தோம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதில் மீன் வளர்ப்பு மீன் கலர் கலரான மீன் பொது மக்களுக்குத் தேவையான வந்து பார்க்குற மாதிரி வசதி வச்சிருக்காங்க பார்க்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரியான இடம் தனியாக இருக்குது அதுவும் இல்லாமல் குழந்தைகள் விளையாடுறா மாதிரி சின்னச் சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி சுற்றுறது ஊஞ்சல் நல்லா ஓடி பிடிச்சி வெளையாடுறா மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு விளையாடுறதுக்கு தேவையான எ அனைத்து இடங்களும் அங்கே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஓய்வெடுக்கிறத்துக்கான தனி இடமும் அங்கே இருக்குது படுக்கலாம் சாப்பிட்லாம் அப்படி தனித்தனியாக அனைத்தையும் கொண்டு இருக்குது அதுவும் இல்லாமல் சின்னக்குழந்தைங்க பார்க்குற மாதிரி கலர் கலர் மீன் பாம்பு மான் முயல் முதலை இந்தமாதிரிலாம் தனித்தனியாக வளர்க்குறாங்க அதனால் அங்கே போனால் நல்லா இருக்குது நல்லாவும் இருக்குது நம்ம இ இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம வந்து தனியாக காட்டுக்குள்ளே தான் போய் பார்க்கணும் இப்போ வந்து பொது மக்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி அந்த டேமில் வந்து மேட்டூர் டேமில் வந்து வச்சிருக்காங்க ஃபேமிலியாக போனாலும் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கொல்லிமலை போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்திட்ட ஒரு அறுபது டு எழுபது எண் எண்பது அடி இருக்கும் அங்கேருந்து தண்ணி வந்து கொட்டும் நல்லா இருக்குது நம்மளுக்கும் உடம்பும் ஹெல் போய் குளிக்கும்போது உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா பிரமிப்பாகவும் இருக்குது அதை அந்த ஆகாய நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு கிட்டத்திட்ட ஒரு ஆயிரம் ஸ்டெப்ஸு கீழே இறங்கணும் படியில் ஆச்சரியமாவும் இருக்குது இந்தமாதிரி இடத்துல வந்து இதை பார்த்து அழகா முன்னோர்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கம்போது நல்லா இருக்குது அதில் குளித்திட்டு வந்து மேலே சிவன் கோவில் இருக்குது குளித்திட்டு வந்து சிவன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது இயற்கையாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது